எனக்கு வரைய பிடிக்காத நாட்கள்ன்னு பார்த்திங்கன்னா ஞாய்ற்று கிழமை தான் ஏன்னா அந்தன்னைக்கு ஃப்ரெண்ஸ்சோட வெளியில போகறதுக்கும் அதே நேரத்தில் வார முழுக்க நான் வேலை செஞ்சிகிட்டே இருப்பேன் அந்த ஒரு நாட்களைத்தான் நான் அந்த வாரத்னோடைய சலிப்புத்தன்மை போக்கறதுக்கான ஒரு நாளாக வச்சுக்கிவேன் ஸோ அந்த நாளில் எனக்கு வரையிரதுக்கு பெரும் பெருசாக நான் விருப்ப படமாட்டேன் தினசரியில நான் வாழ்க்கையில் தினமுமே வந்துவிட்டு ஒரு அங்கமாக நான் வச்சுக்கிவேன் அதே நேரத்தில் வரையிறதுங்கிற வந்துவிட்டு நமக்குள்ளே இருக்க இருக்க கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை வந்துவிட்டு யாருக்கும் வந்து வற்புறுத்தியோ கொடுக்க முடியாது வரையிற பணிக்குறது எனக்கு ஒன்றும் பெருசாக தனிமையான தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு செய்யற வேலையா எனக்கு பட்டதே கிடையாது வேலையும் சரி வரையிறதும் சரி ரெண்டுமே எனக்கு ஒன்று தான்